என் க்ளாஸில் நானும் இன்னொருத்தவன் ஜோசஃப்னு ஒருத்தவன் இருந்தோம் அவனும் நான் அவன் வந்து எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்டாக இருப்பான் என் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான் அது ஏனால் வந்து ஒரு பிரச்சினனால அப்படி ஃப்ரெண்டாக இல்லாமல்தான் இருந்தோம் அவன் வந்து என்ன பண்ணிணான் ஒரு பிரச்சனை அது ஏதோ ஒன்று எங்கள் டீச்சர் ஒரு நாள் என்னா பண்ணாங்கன்னா நீனும் ஜோசஃப்பும் போய் என்னன்னா ஸ்டூடெண்ட்கிட்ட நோட்டை கலென் ப கலெக்ட் பண்ணி வந்து சைனு சைன் வாங்கி போய் கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க எனக்கும் அவனுக்கும் ஆகவே ஆகாது இதில் எப்பட்ரா க நான் போய் நோட்டை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுனு யோசித்தோம் சரி போனால் போகுதேன்னு போவோம் அப்படின்னு போனோம் அவன் வந்து என்னன்னால் அவன் ஒத்துக்க மாட்டேன்னான் இவன்கூடலாம் கலெக்ட் பண்ணலாம் நான் வர மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்ருந்தான் சரி டீச்சர் என்னான்னால் கம்ப்பல் பண்ணி என்னன்னால் போக சொன்னாங்க நாங்கள் அப்புறம் நோட்டை வாங்கி அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிணேன் ஒருத்த ஒருத்தவங்க நோட்டை வாங்கும்போது நான் இவன்கிட்ட வாங்குவேன் அவன் அவன்கிட்ட வாங்குவேனு அவன் பிரச்சனை பண்ணிகிட்டுதான் இருந்தான் நான் என் ஃப்ரெண்டுனு நானும் ஏதோ விட்டுவிட்டேன் ஆனாலும் என்ன பிரச்சினையாதான் இருந்தது அப்புறம் கலெக்ட் பண்ணி அந்த சைனை வாங்கிட்டு வந்து நான் இவன்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்லாம் கொடுக்கும்போது அப்போயும் பிரச்சனைதான் வந்தது அதனாலே ஒன்றும் எங்கிட்ட அவன் அவ்வளோவா பழகினதில்ல அதனாலயே என்னன்னா நோட்டை டிஸ்ட்யூட் பண்ண அவ்ளோவா பிரச்சினையா தான் இருந்தது இதில் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் வேறு கொடுத்தாங்க அந்த ப்ராஜெக்ட்டு வேலையை முடிக்கணுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணி ஆகணும் ஆனால் அவன் என் கூட வந்து இந்த ப்ராஜெக்ட் விஷயத்த பண்ணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான் அவன் அதை நான் டீச்சர் கிட்டையும் சொன்னேன் அவன் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாதான் பண்ணணுன்னு சொன்னோன்னே நாங்கள் அதனால் நம்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலானு நான் சொன்னேன் அவன் வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான் என்ன பண்ணிணோம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு நான் அப்புறம் பாதி பண்ணிணேன் அவன் பாதி பண்ணிருப்பானு நெனச்சுட்டுதான் போனேன் ஆனால் அவனும் பாதி பண்ணிட்டு வரலை அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை திரும்பி சேமாக பண்ண சொன்னோடன்னே நாங்கள் அப்புறமேட்டு திட்டு வாங்கி பனிஷ்மெண்ட்டெலாம் வாங்கி அப்புறமேட்டு தான் பிரச்சனை இல்லாம ஒன்றா சேர்ந்து பண்ணலான்னு நினச்சோம் ஆனால் அதை அவன்கூட சேர்ந்து பண்ணதுக்குள்ளாரே போதும் போதும்னு ஆயிடுச்சு அந்த பிரச்சினைய முடிக்கிறதுக்குள்ளால நான் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு அந்த ஒரு சாரி கேட்டதில் வந்து ஒரு மதிப்பு ஏற்பட்டு பிரச்சினைய முடிச்சுக்கிட்டோம் அந்த ப்ராஜெக்ட் அப்புறம் நாங்கள் சேர்ந்து பண்ணும்போது ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சண்டை வந்தது ஃபஸ்ட்டு என்னன்னால் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக எப்படி இருந்ததோ அதை விட அந்த ப்ராஜெக்ட்டு நாங்கள் முடிச்சுட்டு போய் கொடுக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டாக ஆனால் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதனாலேயே ரொம்ப சேர்ந்து நீடிச்சிது அவ்வளோ தான்